மாடித் தோட்டத்துக்குன்னு கீழே தோட்டத்துக்குன்னு என்ன வித்யாசன்னாங்க மேலே வந்து தொட்டி இழுத்து மண்ணை போட்டுடுவீங்க அதுக்கு தேவையானது அஞ்சு கிலோன்னா அஞ்சு கிலோ போட்டு வைப்பீங்க பத்து கிலோ போடணும் அப்போ அஞ்சு கிலோ மண் போடுவீங்கன்னு வையுங்க அதுக்கு போதிய சத்து இருக்காது நீங்கள் நிலம் கீழே போட்டீங்கன்னா அதோட வேர் பரவலாக போகும் தேவையான நாம் எதிர்பாத்ததை கணிப்பை விட காய்கறிகள் கொடுக்கும் இப்போ நீங்கள் நீங்களே நாமளே இருக்கிறோம் கட்டில்ல படுக்கிறதுக்கும் கீழே படுத்திங்கன்னு வையுங்க ஆரோக்கியம் அது மாதிரி மேல் மாடிக்கும் கீழ் மாடிக்கும் கீழே வந்து மண் சத்து அதிகம் கிடைக்கும்